ஆ ஆமாங்க நீங்கள் ஆ ஆமாம் ஆமாம் பிரியா தானே பேசுகிறிங்க ஆ ஆமாப்பா இந்த வாட்டி என்ன உங்களோடய க்ளாஸில் நிறைய டிசி வாங்கிட்டிருக்காங்க என்ன பிரச்சனை உங்க சைடில் என்ன ஆச்சு ஆனால் பேரன்ட் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலையே டீச்சர் சைட் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது மற்ற ஸ்டுடென்ட்ஸெலாம் படிக்கிறாங்க இந்த ஸ்டுடென்ட்ஸ் மட்டும் தான் படிக் இந்த க்ளாஸ் டீச்சரோடய ஸ்டுடென்ட்ஸ் மட்டும் தான் படிக்க மாட்டேறாங்கனு சொல்கிறாங்க உங்களுக்கு எங்க சைட்லருந்து ஏதாவது ஹெல்ப்பு வேணுனால் எனக்கு சொல்லுங்க சரியா ம் சரி அவங்க எதுவும் க்ளாஸ்க்கு வர மாட்டேறாங்க ஹோம்ஒர்க் பண்ண மாட்றாங்கனால் நீங்கள் முன்னாடியே எனக்கு சொல்லியிர்கலாமே முன்னாடியே நீங்கள் எனக்கு இது இன்ஃபாம் பண்ணிர்களாம்ல நான் ஆக்ஷன் எடுத்துருப்பேன்லை

ஓ சரி இப்போ என்ன பண்ணுறிங்கனா அவங்கள் சைட்லிருந்து நம்ம எக்ஸ்ப்ளன் கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை அவங்க சைட் சொல்லி முடிச்சுட்டாங்க அவங்க ஆ நம்ம ஓபன் டே அப்போ இதை பற்றி கேட்டோமா அப்போ அவங்க இது சொல்லியிருக்காங்க பட் நீங்கள் என்ன பண்ணுங்கனால் உங்க சைடு உங்களோடய லேங்குவேஜி உங்களோடய கான்வெர்சேஷன் அப்புறோம் உங்களோடய அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா மோஸ்ட்லி க்ளாஸில் இங்கிலிஷ்லயே பேசுங்க உங்களோடய அப்பியரன்ஸ வந்து எப்பவுமே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வச்சிக்கோங்க உங்களுக்கு என்ன டவுட்டாக ம் உங்களுக்கு என்ன டவுட்டாகருந்தாலும் அப்பப்போ நீங்கள் என்கிட்ட வந்து கேக்கலாம் உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் செய்யிறத்துக்கு நான் இருக்கேன் சரிங்களா நீங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட இன்ஃபாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறோம் நீங்கள் வந்து பேரன்டு கிட்டே பேசுங்க நீங்கள் டெரெக்டாக பேரன்ட் கிட்டே பேசினீங்கனா அவங்க ஒரு சில பேரன்டு கண்வீண்ட் ஆவாங்க ஒரு சில பேரன்ட் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதனாலே எதுவாகருந்தாலும் இதுக்கப்புறோம் நீங்கள் என்கிடட சொல்லுங்க நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அதே மாதிரி உங்கள் சைடும் நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க யார் யாருமே வந்து கொஷின் கேட்காத அளவுக்கு நீங்கள் உங்கள் சைட் டெவெலப் பண்ணிக்கணும் சரிங்களா இதுக்கப்புறோம் இந்த குவாட்டலி லீவில் உங்களுக்கு தனி அட்டேஷன் கொடுத்து ட்ரைனிங் கொடுக்குறேன் டீம் எல்லாரையுமே செட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கலந்துக்கோங்க சரிங்களாப்பா ஆ அதை சொல்றதுக்காக தான் கால் பண்ணிணேன் இதுக்கப்புறோம் பாலோப் பண்ணுங்க ஆ அவங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்கள்ல அவர்களுக்கு தெரியாது நம்மளோடய ஸ்கூலோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம தான் சொல்லணும் சரிங்களா சரி ஓகே வச்சிர்ட்டுமா இதுக்கப்புறோம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஆ பை ம்